அந்த காலத்தில் விவசாயம் வந்து நல்லா கையாலேயே மாடு வச்சு உழுது நல்லா பயிர் வச்சுருந்தாங்க இப்போ வந்து மிஷின்லாம் வந்துடுச்சி மிஷின்லாம் வந்தும் நம்மளால அதை ஒழுங்காக பார்க்க முடியல பாக்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் போயிடுது அந்த அந்த காலத்தில் வந்து நல்லா மாடு வச்சு உழுது விவசாயம் பண்ணாங்க ஆளுங்களும் நல்லா கெடைச்சிது இப்போ வந்து அது அதுவும் கூலி இப்போ நம்மளுக்கு கட்ட மாட்டுது விவசாயம் செஞ்சாக்கா அப்படின்னு வெளியில் கிளம்பி போயிடுறதுனால மிஷின் வந்தால் கூட நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படுது விவசாயம் பண்ணுறதுக்கு